ஹலோ சார் வணக்கம் சார் நான் என்னோடய மொபைலில் நம்பரோடய ம மாதம் மாதம் பில்லு கட்ட வேண்டிய அமௌன்ட் வந்து இந்த மாதம் கட்டுறத்துக்கு கொஞ்சம் மறந்துவிட்டேன் சார் அது எவ்வளோ வந்திருக்கு பில்லு எவ்வளோ வந்துருக்குது என்னென்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் தெரிஞ்சுட்டு இப்போ பில்லு கட்டணும் சார் இப்போ நான் லேட்டாக கட்டுறனால அதுக்கு அபராத தொகை எதுவும் கட்டுற மாதிரி இருக்குதுங்களா கட்டுற மாதிரி இருந்தால் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்குது என்னென்னு செ சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் சார் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்றிங்களா நான் என்னோடய மொபைல் நம்பர் வந்து ஏழு ஐந்து பூஜ்யம் ரெண்டு பூஜ்யம் ரெண்டு ஒன்று பூஜ்யம் மூணு பூஜ்யம் கொஞ்சம் பில்லோடய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி எனக்கு சொல்ல முடியுங்களா சார்